ஹலோ ஆமாம் மரம் ஆ ஆசாரி பேசுகிறேன் எங்களுக்கு கொஞ்சம் மரம் அதிகமாக தேவைப்படுது ஆ திருத்தணி மாவட்டத்தில் ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்காக தேவைப்படுது அவங்க கல்யாண சீருக்காக கட்டிலு சோஃபா அப்பறம் டைனிங் டேபிள் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க உங்கள்ட்ட எந்த மாதிரி மரமெலாம் அவேலபுளாக இருக்குது எனக்கு மரம் மட்டும் இப்போ சொன்னால் போதும் தேக்கு வேங்கை அந்த மாதிரி மரம் டைப்பு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அதிகமான லோட் தேவைப்படுது அதுக்கு அப்பறம் அது நான் அந்த வீட்டுக்காரவங்க கிட்ட கேட்டுட்டு நான் உங்களுக்கு அந்த டன்னு விவரத்தை சொல்கிறேன் இப்போதைக்கு மரம் அவேலபுளாக இருக்கா இல்லையானு கேட்குறதுக்காக தான் அடித்தேன் ஆ அது சரி அதுக்கப்புறம் அந்த புது ரேட்டு வந்து நான் வீட்டுக்காரங்களை வச்சு தான் நான் பேச முடியும் நம்ம எதும் தனியாக பேசி அதுக்கு டிசைட் பண்ணி முடிவு பண்ண முடியாது அதே மாதிரி இன்னொரு புது வீட்டுக்கும் மரம் தேவைப்படுது புது வீட்டுக்குன்னால் நில மேலே கட்டக் குத்துறதுக்கு பனை அந்த மாதிரி நில வைக்கிறதுக்கு தேக்கு அந்த மாதிரி தேவைப்படுது அதுவும் உங்ககிட்ட இருக்குமா இல்லை வெளியில தான் எடுத்துக்கிடணுமா நான் அப்போது வண்டியும் நீங்களே வண்டி வ வண்டியும் நீங்களே அரேஞ்ச் பண்ணிடுவீங்களா ஆ அப்போது சரி நான் வீட் இல்லை இல்லை நான் அப்போது வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு வந்துட்டு நேரிலயே உங்ககிட்ட அதுக்குள்ளே அமௌண்ட்டு என்ன ஏதுன்னு நான் பேசிக்கிறேன் ஆ சரி சரிங்க சரிங்க ஆ சரி சரி நான் அப்போது அவங்களை கூப்பிட்டு வந்துட்டு நேரிலயே பேசிக்கிறேன்